ஹலோ கலைச்செல்வி மெடிக்கலாங்க கலைச்செல்வி ஹாஸ்பிட்லாங்க ரெண்டு நாளைக்கு முன்னடி வந்து ஹெல்த் செக்கப் கொடுத்துருந்தோம் ஏ பேர் ஜெயந்தி செக்கப்லாம் கொடுத்துட்டுருந்தோம் வந்துருச்சுங்களா ரிப்போர்ட்டு ஓகேங்க ம் என்னங்க ப்ராப்லம் ஆ ஓகே

மேம் இது இது டெய்லி போடணுமா இன்ஜெக்ஷனில் ஆ இதுக்கு நம்போ அங் க்ளீனிக்கே வரணுமா மேம்

சரி நாங்கள் க்ளீனிக்கே வரோம் மேம் இல்லை மேம் என்ன ஃபுட்டைலாம் சாப்பிட வேண்டியது வரும் மேம் ஆ ஆ சரி மேம் ஆ ஆ ஆ இல்லைனா இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணா குறஞ்சிருமா மேம்

ஆ ஓகே மேம் ஓகே மேம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை ஓகே மேம் தேங்க் யூ மேம் நாங்கள் வந்துறோம் மேம் ஆஸ்பத்திரிக்கு ம் ஆ